ஹலோ சார் வணக்கம் ஆ ரமேஷ் ஸ்டூடியோங்களா ஆ சார் ஆ நான் இங்கே சாமிநாதன்ட்டு பேசுகிறேன் சார் என்னோடய பிரதர்க்கு மேரேஜ் வச்சுருக்கோம் சார் வர இருபதாந்தேதி அதான் உங்களை போட்டோகிராஃபிக்கு ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் சார் கால் பண்ணிருக்கேன் ஆமாம் சார் மொத நாள் வந்து என்கேஜ்மென்ட் ஃபங்க்ஷன் இருக்குது ம் அப்புறம் பத்தொன்பதாந்தேதி நைட்டு காலையில் வந்து நலுங்கு வைப்போம் அதுவுமே ஃபோட்டோ எடுக்கணும் அப்புறம் ந நைட்டு வந்து நமக்கு ரெ என்கேஜ்மென்ட் நிச்சயதார்த்தம் இருக்குது அதை எடுக்கணும் அப்புறம் காலையில் கல்யாணம் கோயிலில் அதை முடிச்சுட்டு மண்டபத்தில் வந்து ரிஷப்ஷன் இருக்குது அதுவுமே நீங்கள் ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆ நாங்கள் அன்றைக்கு டேட் அவைலபுலாக இருப்பீங்களா அன்றைக்கு ஆ சரிங்க ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் ஆ சரிங்க சரிங்க ரெண்டுக்கும் என்ன சார் பட்ஜெட் வருங்க ஆ சரி சரிங்க சரிங்க சரிங்க ம்

சரிங்க சார் நாங்கள் ஒன்று பண்ணுறேன் சார் ஆ சரிங்க ம் சரிங்க சரிங்க சார் நாங்கள் மாப்பிள்ளை தம்பியை கூப்பிடுட்டு நாளைக்கு காலையில் வந்து பார்க்கறேன் சார் உங்களை ரைட் சார் நன்றி சார் நன்றி சார் ம்